இப்போ நான் வந்து ரீசெண்ட்டாக பார்த்திங்ன்னா எனக்கு எஜிகேஷனல் லோன் போட்டிருந்தேன் அது வந்து சீக்கிரமாகவே அப்ரூவ்ட் ஆகி வந்துடுச்சு அது வந்து எப்படினா இப்போ நான் பார்ட் டைம்மாக ஒர்க் பண்ணி ஈவினிங் டைம் மட்டும் ஒர்க் பண்ணிட்டு மந்த்லி மந்த்லி கட்டிவிட்டு வந்துட்டு இருக்கேன் ஆனால் நம்ம டிலே பண்ணாமல் கரெக்ட்டாக கட்டிவிட்டோம்னா நெக்ஸ்ட் லோன் அப்ளை பண்ணுறதும் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு எவிடென்ஸ்ஸாக நம்ம இதை எடுத்து காமிக்கலாம் ஆனால் வந்து இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கனா கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக விட்டுறதுனால அதுக்கு ஃபைன் வருது ஃபைன் வந்து எக்ஸ்ட்ரா தான் அமௌண்ட் போகுமே தவிர அந்த அமௌண்ட் வந்து எப்போவானாலும் நம்ம தான் கட்ட போகிறோம் ஆனால் அதை வந்து கட்டாமல் விடுகிறதுனால நம்மோட வேஸ்ட் ஆஃப் மணி மணி வந்து இப்போது வந்து வேஸ்ட்டாக தான் இதாகுது ஆனால் நம்ம கரெக்ட்டான டேட்டில் நம்ம கட்டிவிட்டோம்னா நம்மளுக்கு வந்து சேவிங்ஸ் ஆகும் அப்போது வந்து நம்ம வந்து அதை வந்து ஒரு ப்ரூஃப்பாக வச்சு அடுத்த நெக்ஸ்ட்டு டைம்மு நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக லோன் கெரெடிட் ஆகிறக்கு ஒரு சப்போர்ட்டிவ்வாக இருக்கும்